எங்கள் மாநிலத்தில் தான் தமிழுக்கு வந்து அதிகமாக முன்னுரிமைனு தராங்க முன்னுரிமையில் தமிழில் படித்த மாணவர்களுக்கு அடுத்த காலே காலேஜ் சேர்வதுக்கோ இல்லை வேலையை சேர்வதுக்கோ அதிகமாக முன்னுரிமையே அதில்தான் தராங்க ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழில் ப தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரெசிவேஷனில் ஒரு சீட்டும் தராங்க அது வந்து இன்ஜினீரிங் கோர்ஸாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி அது தமிழில் படிச்சிருந்தால் தமிழ் வழியில் படிச்சிருந்தால் அது இல்லாமல் தமிழில் வந்து படிக்கிறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் நிறைய தராங்க கவர்ன்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் கவர்ன்மெண்ட் ஜாபுக்கு செய்றதுனாலும் கவர்ன்மெண்ட் ஜாபோட எக்ஸாம் வந்தாலும் தமிழிலியே இருக்குது இப்போது வந்து நீ இன்ஜினீயரிங் கோர்ஸை கூட தமிழில் கொண்டு வராங்க சிவில் இன்ஜினீயரிங் தமிழில் இருக்குது கம்ப்யூட்டர் இன்ஜினீயரிங் தமிழில் இருக்குது ட்ரிபிள் இயும் தமிழில் இருக்குது இது இல்லாமல் தமிழில் வந்து நிறையா கோர்ஸ் இன்னும் கொண்டு வர பார்க்குறாங்க தமிழ் மொழி வந்து அதிகமாக முன்னுரிமை கொடுக்கறனால அதிகமாக கவர்ன்மெண்ட் வந்து அதிகமாக தமிழுக்கு வந்து நிறைய முன்னுரிமை கொடுக்குது அதுவும் மட்டு இல்லாமல் எங்களோடய தாய்மொழி வந்து தமிழாக வேற இருக்குது தமிழ் மொழியில்தான் தமிழ்மொழியில் போல் வேறே எந்த மொழியுமே இல்லை அதனால் தமிழ்நாட்டு தமிழை தமிழ்நாட்டில் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறது தமிழ்நாட்டில் மட் தமிழ்நாட்டில் தமிழுக்கு மட்டும் முக்கியத்துவம் இல்லாமல் பிற மொழிகளுக்கும் முக்கியத்துவம் தராங்க அது இல்லாமல் இதில் வந்து ஒரு அதிகமாக அப்டேட் பண்றமாரி பங்கு தராங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பண ஆறாவதுலேருந்தே தமிழ் ஆறாவதுலேருந்து தமிழ் மட்டும் இல்லாத எல்கேஜி யூகேஜிலேருந்து கூட தமிழ் வருது பால்வாடிலேருந்தே தமிழ் ஆனா ஆவன்னா அதிலுமே தமிழ் வார்த்தைகள் அதிகமாக சொல்லித் தராங்க தமிழ் மொழியில் வந்து அது ஈஸியாக இனிமையாக கற்றுக் கொடுக்க நிறைய வழி செய்கிறாங்க